வாங்க மேடம் ஓகே ஆ ப்ரைடல் செட்டு மாதிரியா மேடம் ஆ உங்களோடய ப்ரைடல் சொல்லுங்க ப்ரைடல் சாரீ என்ன கலரு ஆ அதுக்கேற்றமாதிரி நான் இப்போ ப்ரைடல் செட்டு நாங்கள் எடுத்து வைக்கிறோம் அதுக்கு ஏற்ற உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் டிசைன்ஸ் நிறையா வைக்கிறேன் அதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் காட்டுங்க மேடம் அதோடய டீட்டெய்ல்ஸ் நான் சொல்கிறேன் ஆ ஆ இந்தா இருக்குது மேடம் பாருங்க இது வந்து ரூப் இது வந்து ரூபி மாடல் இது வந்து உங்க நீங்கள் கேட்டமாதிரி ரெட்டு மட்டுமே வராது ரூபி டிசைன்ஸ்ஸும் வரும் அது வந்து குந்தன் ஒர்க்கு சேர்த்து வரும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒய்ட் ரெட்டு தான் வரும் பட் இந்த குந்தன் ஒர்க்கு வந்து ஆ நல்லா அவ்வளவாக செட்டாகாது அந்த ப்ரைடல் சாரீஸ்கெலாம் அதனால் நீங்கள் ரூபியே ட்ரை பண்ணிப் பாருங்க ஆ மங்கள் மங்கள் டிசைன் மங்கள் டிசைன் ஆ அந்த இந்த எடுத்துதர்றேன் மேடம் ஆ இந்தாங்க பாருங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுவே பிக்கப் பண்ணிக்கலாம் ஆ நீங்கள் கேட்டு வந்தது நீங்கள் கேட்டது வந்து எல்லா சாரீக்குமே போடலாம் இப்போ ப்ரைடல் சாரீக்கு மட்டும் இல்லை நீங்கள் வந்து நார்மலாக ஒரு சின்ன பங்ஷன் போனால் கூட இதை வியர் பண்ணிகிட்டுப் போகலாம் ஹெவியாகலாம் தெரியாது ஆ ஆ அதுதான் ஃபைவ் தௌசண்ட்

ஆ இதில் இது வந்து எல்லாமே இருக்கும் மேடம் நீங்கள் ஜடைக்கு மாட்டுகிறதுலருந்து எல்லாமே இருக்கும் ஒட்டியாணம் கைக்கு போடுற இது இது ரிங்கு எல்லாமே கிடைக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் எதுவுமே ஒரு சின்ன செயின் கூட வெளியே வாங்க வேண்டிய தேவையில்ல தோடில் இந்த இது கூட இருக்கும் மாட்டல் ஆ ஆ இருக்குது மேடம் பண்ணிடலாம் ஆ அது ஸ்கேன் பண்ணிக்கோங்க அந்த கியூஆர்ஸ் கோடை ஸ்கேன் பண்ணீங்கன்னால் ஏற்றி விட்ருங்க அவ்வளோதான் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் விசிட்டிங் மேடம் ஆ ஓகே மேம் தேங்க் யூ